விவசாயத்துக்குன்னு பார்த்தம்னாக்க நேரம் காலம்லாம் இல்லைங்க மழைகாலம் இருக்குது வெயில் காலம் அதுக்குத்தகுந்தமாதிரி காலையில் நேரமே தோட்டத்துக்குப் போனம்னால் வெயிலுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு வரலாம் மறுபடி வெயிலுக்கு கொஞ்ச நேரம் வந்து வீட்டில இது பண்ணலாம் மறுபடி சாயந்தரம் போனம்டாக்க வெயிலுக்கு அப்புறம் மறுபடி கொஞ்ச நேரம் தண்ணி பாய்க்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு காட்டில வேலை அதிகமாக இருக்குது அப்படினா அன்னைக்கு வந்து நேர சேர்த்தி செலவிடணும் கொஞ்ச நேரம் அதிகமாக வேலை செய்யணும் வேலை கம்மியாக இருக்கிற அன்னைக்கு அதுக்குத் தகுந்தமாதிரி வீட்டுக்கு வந்துடலாம் அதாவது எவ்வளோ நேரங்கிறது ஒரு இதாக இல்லை வேலையைப் பொறுத்துதான் வந்து தோட்டத்தில் வந்து நேரம் போகும் அதேமாதிரி ஆரோக்கியம் அப்படினா வந்து நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறோம் இல்லை நம்ம வேர்வை எல்லாம் வெளியே வர்றதனால நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஒரு புத்துணர்வும் கிடைக்கும் நம்மளாப் போய் தோட்டத்தில் கால நேரமே போய் வேலை செய்கிறப்ப அது ஒரு உடற்பயிற்சி ஒரு நல்ல ஒரு இதாகவும் நமக்கு நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும்